ஹலோ குட்மார்னிங் மேடம் சரிங்க மேடம் ஹலோ யெஸ் மேடம் யெஸ் மேடம் சொல்லுங்கள் ஓகே மேடம்

ஓகே மேடம் ஷோர் மேடம் இதோ நான் செக் பண்ணி சொல்லுறேன் உங்கள் நேம் என்ன மேடம் ஆ புரியல மேடம் டேபிட் ஓகே மேம் எந்த இயரில் மேடம் கார் வாங்கிருந்தீங்க

சரி மேம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் ஓ ஒன் செகண்ட் நாங்கள் செக் பண்ணி சொல்லுறேன் மேடம் ஓகே மேடம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து தார் மாடல் கார் வாங்கிருக்கீங்க எக்ஸ்பெயர்டு வந்து த ஒன் மன்த் முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கு மேடம் இப்போ ரினிவல் பண்ணப் போகறீங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க ஷோர் மேடம் ஐ வில் டெல் யூ மேம் ஓகே மேம் இப்போ நீங்கள் வந்து நான் நாளைக்கு மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் வந்து கூட பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட உங்களுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும் மேம் நான் லிங்க் வேணா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இல்லை மேம் நீங்கள் நேரில் வர்றது கம்ஃபர்ட்டபிளாக இருந்தால் நீங்கள் நேரில் கூடம் ஆஃபீஸ் வரலாம் மேடம் எது மேடம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் ஷோர் மேடம் ஷோர் மேடம் மேம் வண்டி ஆர்சி புக் வேணும் அப்புறம் லாஸ்ட் இயர் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிருந்தீங்க மேம் அதனுடைய ரெசிப்ட்டு இல்லைனா அதனுடைய ரெசிப்ட் நம் நம்பர் வேணும் மேம் தென் உங்களை டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்ட் அட்ரெஸ் ப்ரூஃப் எனி ஒன் எனி ஒன் மேம் ஓகே மேம் மேம் மார்னிங் டென் ஓ கிளாக்லேர்ந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஆஃபீஸ் டைமிங் நீங்கள் வர்றப்போ எனக்கு கொஞ்சம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் மேம் நான் ஏன்னா நாளைக்கு நான் லீவுன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ் அதனால் நான் வேறு ஒருத்தரை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுற மேடம் மேம் ஓகே மேம் இது வந்து த்ரீ இயர்ஸ் ஒன்று இருக்கு ஒன் இயர் ஒன்று இருக்கு ஃபைவ் இயர்ஸ் ஒன்று இருக்கு த்ரீ கிளாஸ் அவை அவைலபிள் மேம் த நீங்கள் வந்து இதில் எந்த இயர்க்கு வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த இயருக்கு வந்து இது பண்ணுறோம் இப்போ ஒன் இயர் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு ரேட் அதிகமாகும் எயிட் தௌசண்ட் எபோவ் வரும் ப்ளஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டிலாம் போக எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் மேம் இதுவே நீங்கள் வந்து இது த்ரீ இயர்ஸ்க்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் வரும் மேம் ஃபைவ் இயர் பண்ணீங்கனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் ஆ ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஜிஎஸ்டி அண்டு சர்வீஸ் டேக்ஸ் மேடம் ஓகே மேம் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மேம் ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட்க்கு ரொம்ப ஓகே மேம் ஓகே மேம் இப்போ உங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் பண்ணலாமா இல்லை உங்கள் கூட வர எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் பண்ணலாமா மேம் ஐ மீன் எப்படி சொல்லுறேனா இப்போ காரில் வந்து நீங்கள் வந்து உங்கள் காரில் வந்து செவன் பீப்புள்ஸ் போகலாம் இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்டா ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் எக்ஸ்ட்டா வரும் ம் ம் இன்சூரன்ஸு ஏன்னா இன்கேஸ் சொல்லக் கூடாது எதாவது நம்ம கார்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலுமே உள்ள இருக்க எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் இருக்க மாதிரி க்ளைம் பண்ணிக்கோங்க மேம் அது ஏன்னா இன்னும் பெட்டர் ஓகே ஷோர் மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு நீங்கள் கூட இருக்க பர்ஸனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுக்கு ரேட் வந்து நாங்கள் கம்மி ஆகும் லெஸ் ஆகும் அதனால் நீங்கள் அவங்களுக்கும் சேர்த்துப் பண்ணுறது பெட்டர் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ வெரிமச் மேம் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுங்களா ஓகே மேம் ஹேவ் ஏ கிரேட் டே தேங்க் யூ மேம்